நான் இனிப்பு பொருள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிடுவேங்க அதிரசம் பூரி ஸ்வீட் ஜிலேபி ஜிலேபி ரொம்ப ரொம்ப பிடிக்குமுங்க ஜிலேபி ஜிலேபிலேயே ரெண்டு இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் ஒன்று ஜிலேபி இருக்கும் இன்னொன்று என்னாது வந்து இந்த ஆரஞ்சு நிறத்தில் ஜிலேபி போடுவாங்களே அந்த ஜிலேபி ரெண்டும் நல்லாயிருக்கும் எல்லா பேக்கரிகளிலும் ஸ்வீட் கிடைக்கிது இப்போ திருவிழா திருமணம் ஆர்டர் செய்யும் போது அவற்றின் டேஸ்டு சரியில்லனு இல்லாமல் சில நேரங்களில் போயிடுது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா என் மச்சான் பையனுக்கு கல்யாணம் ஜிலேபி கேட்டுருக்கிறாங்க ஆர்டர் பண்ணிணோம் அதை விட்டு அல்வா கேட்டு இருக்கிறாங்க அல்வா இப்போ திருநெல்வேலி அல்வாவை விட ஃபேமஸ் எது இருக்குது அதை விட ஏன்னது பார்த்திங்கன்னா இந்த இலையில மடித்து கொடுக்குறாங்க அல்வா அந்த அல்வா நல்லாயிருக்குது அதையும் ஆர்டர் பண்ண சொல்லிருக்கிறாங்க ஸ்வீட்டு பல உணவகங்களில் கிடைக்கிது ஆனால் அவற்றின் தரம் வித விதமாக இருக்குது இப்போ முனியாண்டி பே பேக்கரியில் நான் ஜிலேபி வாங்கினா அது ஒரு டேஸ்டாக இருக்குது மலர் செல்வி பேக்கரியில் ஸ்வீட் வாங்கினா அது ஒரு டேஸ்டாக இருக்குது என்ன பண்ண சொல்கிறீங்க இப்போ ஒவ்வொரு உணவு உணவகங்களிலும் அவற்றின் தரம் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு இது அவற்றின் டேஸ்டு பார்த்திங்கன்னா வித விதமாக இருக்குதுங்க ஆமாம் சலுகையுடன் உணவு கிடைக்கிறதாக அப்படின்னு பார்த்தா சலுகையோடுலாம் எங்கேயும் என்னது உணவுலாம் கிடைக்கிறதில்லை ஆமாம் இப்போது நான் இருக்கிறேன்னா ஒரு கடை வச்சிருக்கிறேன் நான் ஸ்வீட் தயாரிக்கிறேன் அதுக்கு தகுந்த இப்போ எவ்வளோ ஒரு பத்து ருபா போட்டுருக்கேன்னா எனக்கு இருபது ருபா அஞ்சு ருபா பதினஞ்சு ருபா லாபம் வர மாதிரி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னது வியாபாரம் பண்ண முடியும் இங்கே சலுகை உடனே சலுகை கொடுத்தாலாம் என்னது விற்க முடியாது அந்த மாதிரி தான் எல்லா உணவகங்கள்லேயும் அந்தமாதிரி தான் இருக்குது ஆமாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னதுனா ஜிலேபி தான் ஜிலேபியும் பூரியும் தான் ஆமாம் அது தரமாக பல இப்போ நீங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ பார்த்திங்கன்னா பாருங்க பால்கோவா கிடைக்கிது அதுவும் ஒரு ஸ்வீட்டு தான் ஸ்வீட்டில் வந்து அடங்கும் அப்போ இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொன்று ஸ்வீட்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்கள்லேயும் எல்லாம் மாவட்டத்துலேயும் எல்லாம் ஸ்வீட்டும் இருக்குது கிடைக்கிது அப்படி தான் சொல்ல முடியும் ஆமாம்